எங்கள் ஊரில் சுற்றுலாத்தலங்கள் நிறைய இருக்கு அதில் என்னென்னனா பாரியூர் பச்சமலை பண்ணாரி காட்டு பண்ணாரி அது போக கொடிவேரி கொடிவேரி ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும் கொடிவேரி ஃபால்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா அங்ககே செலவு பண்ணுறதுக்கு வந்து உள்ளே டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு ரூவா தான் ஸோ அதில் ஒன்றும் பெரிய காஸ்ட் இல்லை அதுபோக உள்ளே போனீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும் அங்கே டோட்டல் ஃப்ரீ அங்கே எந்த காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க பார்க்கிங் லாட் இருக்கும் பார்க்கிங் லாட்டு ஒரு டென்னோ டுவென்ட்டியோ தான் ஆகும் அதுக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே உள்ளேயே நீங்கள் ஃபுட்டு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுனா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ்ட்டி அந்தமாதிரி தான் ஆகும் ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரமாதிரி ஒரு இடம் நிறையா சுற்றுலா பயணிகள் இருந்து அங்கே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தான் போகிறாங்க இது ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான இடம் இதுதான் கொடிவேரி அதுக்கப்புறம் பவானிசாகர் அணை பவானிசாகர் அணை வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் அந்த அணையில் வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் உள்ளே டேம்லேருந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் வியூவ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அங்கேருந்து பாக்கிறக்கு